ஹலோ அண்ணா கேப் வருமா நான் திருச்சி வரைக்கும் போகணும் ஆ ஓகேண்ணா எவ்வளோண்ணா வரும் ம் சரிண்ணா அண்ணா இப்போ கொரோனா வேற வந்துக்கிட்டிருக்கு மாஸ்க்குலாம் போட சொல்லி அரசாங்கம் அறிவுறுத்திருக்கு நீங்கள் இன்னும் மாஸ்க் போடாமல் இருக்கீங்க இல்லை மாஸ்க் ஃபஸ்ட் போடுங்க அதான் கரெட்டாயிருக்கும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அது மூலமாக எனக்கு வந்தாலோ இல்லை எனக்கு வந்துட்டு அது மூலமாக உங்களுக்கு வந்தாலோ பிரச்சனை நமக்கு தானே எப்படி இருந்தாலுமே ஃபேமிலியும் பாதிக்கப்படும் அதான் சொல்றேண்ணா அண்ணா நீங்கள் போடுங்க ஃபஸ்ட் அப்போ தான் கரெக்டாயிருக்கும் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஆ ஓகேண்ணா இப்போ தான் கரெக்டாருக்கு நீங்கள் இதே மாதிரி அந்த முகக்கவசம் அணிந்துக்கிட்டே வாங்க ஏன்னா அப்போ தான் யாருக்கும் அது பரவாமலிருக்கும் அந்த தொற்றுநோய்